ஏழு மூணு ஆயிரத் தொள்ளாயித்தி தொண்ணூத்தஞ்சு பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயித்தி தொண்ணூற்றேழு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரம் மூணு பத்து ரெண்டாயித்தி பத்து இருவது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி